அட என்னாப்பா கலைஞர் டிவி கொடுத்தாங்களே தம்மோண்டு அந்த டிவி ஒரு ஒரு வர்டம் ஒன்றை வர்டம் ஓடுச்சி அப்புறோம் பார்த்தா அப்படியே பொட்டு பொட்டு பொட்டு பொட்டா தெரிஞ்சிச்சி அப்புறோம் ஏன்னா கேட்டானாக்கா இது பூட்ச்சி அப்படின்னானுங்க அப்பறோம் இப்ப வந்துக்குது பார் எல்இடி டிவி பா ப பதினெட்டுக்கு நாற்பது சுவுத்துல மாட்றோமேப்பா அந்த டிவி வாங்கினேன் சும்மா என்னா அருமையாக தெரியுமா ஒரு ஒரு நடிகரையும் கட்டிபிடிக்கிற மாதிரி இருக்கிறாங்க குண்டு குண்டா குண்டு குண்டா நடிக்கிறாங்கோ அதுக்கு முன்ன தம்மா தம்மா பொம்மைங்க மாரி தெரிஞ்சிதுப்பா இப்போ நல்லாருக்குதுப்பா டிவி பார்க்கறதுக்கே அவ்வளோ எங்கே வாங்கின டோர்லிங் டோர்லிங் கம்பெனிடில் வாங்கினோம் நல்லாருக்குதுப்பா பா ஆரணி ரோட்டில் அது மாதிரி பார்க்கணும் ஆனால் அதுக்கு முன்ன இருந்தது சின்ன டிவி தான் இலவசமாக கொடுத்தாரு கலைஞர் அது கொஞ்சம் நாள் ஓடுச்சி அப்புறோம் அதுக்கும் ரிப்பேராயி போச்சுஅதுக்கும் வயசாகி போச்சு கலைஞர் போனார் இவரும் பூட்ச்சி இப்போ நல்லாருக்குது டிவி